எங்க பகுதியிலேன்னு எடுத்துக்கிட்டால் விவசாயம் விவசாயம் வந்து நல்லா நடக்கும் நெல் நெல் சாகுபடி அப்புறோம் பருத்தி மக்காச்சோளம் காய்கறிகள் காய்கறிகள் மிளகாய் எல்லாமே வந்து எங்க பகுதியில் வந்து அதிகமாக போடுவாங்க என்ன ஒரு விவசாயம் விவசாயங்கும்போது ஆள் போட்டு பார்ப்பாங்க அதுக்கு களை வெட்டறது தினக்கூலின்னு கொடுப்பாங்க விவசாயங்கள் வந்து எங்கள் இதில் வந்து அதிகமாகருக்கும் நெசவு நெசவுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சேலை இருக்கும் இல்லையா சேலைகள் வந்து நெசவு செய்வாங்க அது தறின்னு சொல்லுவாங்க தறி அந்தமாதிரி பண்ணுறதும் இருக்குது